நான் ஒரு பைக்கராக சமாளிக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நான் இங்கே பைக் ஓட்டின்னா மேக்ஸிமம் இங்கே கும்பகோணத்தில் தான் நாங்கள் இருக்கோம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கும்பகோணத்தில் தான் நாங்கள் இருக்கோம் ரோட்டில் நிறைய மாடுகள் நிறைய நிற்கும் நாடுகள் ம மாடு வந்து அங்கே அங்கே நிறைய வந்து ரோட்டில் அப்படியே நிற்கும் க்ராஸ் பண்ணி போகும் அது மாதிரி நாய் அடுத்தது அது அது நிறைய க்ராஸ் பண்ணி போகும் அது தான் கொஞ்சம் பிரச்சனை அது மேலே விட்டோம்னா அப்போ நமக்கும் கீழே விழுந்து ப அடிபட்டு அது ஒரு அது ஒரு பெரிய ட்ரபுளாக இருக்கும் நிறைய மாடுகளிருக்கு அதை வந்து கவர்மெண்டு ஒரு ஒன்ன முடிவும் எடுக்கமாட்டிது அதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கமாட்கிறாங்க அதுவும் இருக்குது அடுத்தது போக்குவரத்து நெரிசல் அது ஆஷ்யூஷ்வல் கொஞ்சம் பழகியிட்ருக்கும் கொஞ்சம் பழகி அதை சமாளிச்சு தான் நெரிசலான இடத்துலேலாம் போயிட்டிருக்கோம் வானிலை நம்ம ஊரில் வந்து பெரிய ம ம வானிலை டிஃப்ரெண்டு வந்து ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை மேடு பள்ளமான சாலைகள் அதுவும் அதும் பழகியிட்ருக்கும் அதுவும் பழகிட்ருக்கும் குறுகலான சாலை குறுகலான சாலையிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் மற்றபடி மேடு பள்ளமான சாலைகள் நிறைய இருக்குது நிலச்சரிவுகள் இங்கே அது மாதிரி தொந்தரவுகள்லாம் பெருசாக ஒன்றும் கிடையா நிலசரிவுகள் கிடையாது காட்டு விலங்குகள் தொந்தரவு இங்கே கிடையாது இங்கே பொதுவாக நாட்டு விலங்குகள் தான் ஹும் மா ம் பசுமாடு அண்டு நாய் அது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இங்கே மற்றபடி அதை அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுலாக பார்த்து தான் க்ராஸ் பண்ணி போகிறோம் நாங்கள் டக்குனு ஆக்ஷுவலா ட டபுள்ஸ் போகிறப்ப இல்லை பசங்களை அழைச்சிட்டு போகிறப்ப எதாது ஒரு அப்போ அப்போ பிரச்சனை எதாது ஒன்று நடக்கும் இல்லை விழுந்து கிடப்பாங்க போய் தூக்கி விட்டு போறது அதை மாதிரி எதாது நடக்கும் நடக அந்த விலங்குகளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்